ஆ சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க மார்னிங் பூங்கொடி காவியங்களா தோ ஒன் செகண்ட் ருங்க தம்பி தம்பி அந்த இதுல அப்டியே பூங்கொடி காவியம் அந்த ரேக்ல இருக்கான்னு பாருங்க ஆ அவாய்லபில் ஆ ஓகே சார் இருக்குங்க சார் இருக்கு பசங்கள்ல யாரோ ஒருத்தரு பசங்க யாரோ ஒருத்தரு இருந்தாங்கனா அமுச்சி உடுங்க நான் குடுத்து உடுறேங்க சார் ஆ இருக்குங்க சார் நம்ம லைப்ரரில எல்லாம் இருக்குதுங்க பசங்க ஒரு சில புக்குகள் எடுத்துப் படிச்சிக்கிட்ருக்குறானுங்க அந்த புக்கு உங்களுக்கு தேவப்பட்றமாரி இருந்துச்சின்னா அந்த பையன் யாரு என்ன படிச்சி முடிச்சிட்டான்னு சொன்னா அவன் ரிட்டன் கொண்டு வந்து வச்சா வேணா நானு உங்களுக்கு எடுத்து வைக்கறேன் இல்ல இதுக்கு ரிலேட்டடா வேற எதாவது புக்கு உங்களுக்கு தேவப்படுதுன்னு சொன்னீங்கன்னா நான் வேணா எடுத்து வைக்கறேன் வேற எதாவது புக்கு தேவப்படுதுங்களாங்க சார் சேரிங்க இல்லிங்க எல்லாம் இருக்குது ஒரு சில புக்குங்க பசங்கெல்லாம் எடுத்துப் படிச்சிருக்க படிச்சிக்கிட்டு இருக்காக எடுத்துருக்குறானுங்க அவனுங்க ரிட்டன் வெச்சாங்கன்னா உங்களுக்கு அது தேவப்பட்டுச்சின்னாக் கூட நீங்க நீங்க சொல்லுங்க நான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்குடுக்குறேன் அதலாம் ஒன்னும் பிரச்சன இல்ல இந்த புக்கு நீங்க பசங்க யாரோ அமுச்சி அமுச்சி உடுங்க நான் குடுத்து உடுறேன் ஆ ஓகே ஆ ஓகேங்க சார் ஆ ஓகே தேங்க் யூ ஆ ஓகே ஓகே ஓகே நீங்க பசங்கள அமுச்சி உடுங்க நான் குடுத்து உடுறேன்